பைக்கிங் பந்தயங்க வந்து ஏற்பாடு செய்யப்பட்டதை நான் வந்து நான் அதில் வந்து பங்குப்பெறல இது வரைக்கும் ஆனால் அந்த பைக்கிங் பந்தயத்தை வந்து பார்த்துருக்கேன் எப்படி நடக்குன்னு பார்த்துருக்கேன் அந்த அனுபவம் எப்படின்னா அவங்களோட ஸ்டார்டிங்லேந்து எண்டு வரைக்கும் அவங்களோட முயற்சி அது அந்த விடாமுயற்சிங்கறது அந்த இதில் தெரியும் பைக் ரேஸில் அது நான் பார்த்துருக்கேன் அதே மாரி அதில் எவ்வளோ ஆக்சிரெண்ட் அதாவது ஒரு சில கவனக் குறைவினால மிஸ்ஸாகி வண்டி விழுவறது இந்த மாரி இதெல்லாம் பார்த்துருக்கேன் அதை அது ஆகாமல் இருக்கறதுக்கு எப்படி ட்ரைவ் பண்ணணும் சில பேர் பண்ணுறத அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் தெரிஞ்சிக்கிட்டேன் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த பைக் ரேஸ் பாக்கறப்போ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அவங்க எப்படி போய் சேர்ந்துருவாங்களா ரீச்சாக யார் முன்னாடி போவாங்க அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங்கோடையே கடைசி வரைக்கும் போயிகிட்டே இருக்கும்